ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் என்ன வேணும் இல்லைங்க என்ன வேணும் நாங்கள் வந்துட்டு மா பூவரசு வேம்பு தேக்கு வச்சுருக்கோம் ம் தரோம் பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அப்படிங்களா சரி ஒரு ஒன்பதாயிரத்தி ஐந்நூறுரூபா கொடுங்க சரி ஒம்பதாயிரம் ரூபா கொடுங்க உங்களுக்கு எப்போது வேணும்னு சொல்லுங்கள் அப்போது நாங்கள் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே சேர்த்து அதுக்கான சார்ஜஸெல்லாம் போட்டுதான் கொடுப்போம் ரெண்டுமே எது வேணும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளோ அதில் நீங்கள் பண்ணிடலாம் அட்வான்ஸ் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிவிடுங்க உங்களுக்கு என்றைக்கி வேணும்னு நீங்கள்தான் டேட் சொல்லணும் ம் டேட்டு ஓகே டைம் எப்போது வருவீங்க எத்தனை மணிக்கு இங்கே கடை வந்துட்டு காலையில் பத்து மணியிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரையும்தான் இருக்கும் அதனால நீங்கள்தான் சொல்லணும் எப்போதிலேருந்து வருவீங்க அப்படின்னு ஓகே ஓகே தேங்க் யூ ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ம் அப்புறம்

எப்போது கேட்டாலும் அவைலபிளாக இருப்பீங்களா ஓகே நாங்கள் எட்டாம்தேதி கால் பண்ணுவோம் அப்போது வந்துட்டு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓகே தேங்க் யூ